வணக்கணா நாங்கள் பாலகோட்டையில் இருந்து பேசுகிறோம் பழக் கட வச்சுருக்கீங்களா அண்ணா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ணா ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்டு தேவைப்படுது ஒரு முந்நூறு பழம் பழங்கள் பழவகையில ஒரு தேவைப்படுது எவ்வளோணா ஆப்பிளு ஆரஞ்செலாம் என்ன ரேட் போடுறீங்க நான் ஒரு மு ஒரு முந்நூறு பழம் நானூறு பழம் தேவைப்டும் நமக்கு

ரேட் சொன்னீங்கனால் நான் அதுக்குத் தகுந்தமாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கூட எடுப்போம் அதுக்குத்தான் சரிங்கணா டெலிவரி நீங்களே கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் வந்துதான் எடுத்துகிட்டுப் போகணுமா லோக்கல் தான் அதிகமாக இல்லை பஸ் ஸ்டாண்ட்டில் இருந்து பார்த்தீங்கனா ஒரு ரெண்டு கிலோ மீட்ரு சரி ஓகேங்க நான் கால் பண்ணுறேங்க